இப்போ மருந்து வந்து மலிவு விலையில் கிடைக்குது தான் ஆனால் வந்து ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு ரேட் மாதிரி இருக்கும் அப்போ எங்கள் வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு மருந்துன்னு வெச்சிக அவங்களுக்கு வந்து ரெகுலராக மந்த்லி மந்த்லி வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து எங்கள் மந்த்லி செலவில் பாதி செலவு வந்து ம இந்த மருந்து வாங்குறதுலேயே பாதி இது போயிடுது இப்போ வந்து அரசு சுகாதாரம் இதில் வந்து எதுவும் அது இலவசம் உண்டு தான் இப்போ ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னால் அதுவும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்குது இப்போ ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஜிஹெச்சில் போய் பார்க்குறது அவங்களுக்கு அந்த மருந்து இப்போது அது இப்போ ப்ரைவேட்டில் காட்டுறதோட ஜிஹெச்சில் இப்போ காட்டுறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அந்த மருந்தும் உடனே ஏற்றுக்குது இப்போ ஸுகர் பேஷண்ட்டுக்கு அந்த மாத்தரை எல்லாத்தையுமே அவங்களும் இப்போ தராங்க ப்ரெஷருக்கு அந்த மாத்தரை அதலாம் வந்து இலவசமாகவே தராங்க அதனால எங்களுக்கு அந்த செலவு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கொறைஞ்சிருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த மருந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்து வந்து உடனே கேட்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போய் அங்கே போய் காட்டுற மாதிரி சீக்கிரம் சரி ஆகுது ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலோட பரவாயில்ல இப்போ எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ மந்த்லி இப்போ வேலைக்கு போகாதவங்க ரொம்ப சுலோ சூழ இதில் உள்ளவங்களுக்குலாம் அந்த ம இலவசமாக கொடுக்குற மருந்து தான் இப்போதைக்கு உதவிட்டு இருக்குது இப்போ ப்ரெஷர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க வயதானவங்கள்லாம் இருக்கிறப்போ அவங்க வீட்டில் யாரும் வேலைக்கு போக முடியாமல் காசு இல்லாத நெலையில் இருக்கிறப்போ இப்போது அவங்களுக்குலாம் அந்த இலவச மருந்து தான் ரொம்ப தேவைப்பட்டுட்டுருக்கு அந்த இலவச மருந்து வந்து இப்போது வீட்டுக்கு வந்து தர்றமாதிரி இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இது எழுதிக்கொடுத்தாங்கனா அந்த வீட்டிலயே வந்து அந்த மருந்தை கொடுத்துருவாங்க வீட்டில் யாரும் வாங்க போகிறத்துக்கு யாரும் இல்லைன்னா அந்த வயதானவங்களுக்குலாம் அவங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து இலவசமாகவே அந்த மருந்து டேப்லட் அந்த இதெல்லாம் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போய் கூட வாங்க கூட முடியாத கூட நெலையில் கூட நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இலவசமாக அந்த மருந்தெல்லாம் அவங்களே வீட்டிலயே கொண்டாந்து கொடுத்திட்டுருக்காங்க அதை வச்சு கொஞ்சம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது வயதானவங்களுக்குலாம் இப்போ கொழந்தைகளுக்குனாலே உடம்பு சரியில்லைனா அந்த ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாலே சரியாகிடுது அழைச்சிட்டு போக கூட முடியாமல் ப்ரைவேட்டுக்கு சில பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவாங்க வாங்கி கொடுக்க முடியும் சில பேர் பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு போவாங்க அங்கே அழைச்சிட்டு போய் அங்கேயும் பரவாயில்ல அங்கே நல்லா தான் பார்க்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் சரி ஆகுது அந்த இலவசமாக பண்றது அவங்களுக்கு நிறையா பேருக்கு உதவியாக இருக்குது இலவச மருந்து நிறைய பேருக்கு கிடைக்குது நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க உள்ளவங்க வெளில போய் காட்டுறாங்க ஆனால் இல்லாதவங்க ப அந்த இலவச மருந்தை தான் பயன்படுத்திக்கிறாங்க அந்த இலவச மருந்தும் நிறைய பேருக்கு ரொம்ப உதவி செய்யுது அந்த மருந்து தான் இப்போது உடனே கேட்குது இப்போதைக்கி எல் இப்போ உள்ள காலத்தில் எல்லாத்துக்குமே இப்போ கொரோனா இதெல்லாம் பார்த்தா ஜிஹெச்சில் தான் மருந்து தான் உடனே கேட்கற மாதிரி இருக்குது மருந்தும் அங்கே தான் நிறைய இருக்குது முடியாதவங்க கூட அங்கே தான் போய் பா காட்டிக்கிறாங்க எந்த ஒரு இப்போ ஒரு திடீர்னுட்டு இப்போ ஒரு உடம்பு சரியில்லைனா கவர்மெண்ட்டில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் தான் உடனே இருக்கும் அங்கே போய் காட்டிட்டு இது உடனே சரி ஆகிடுது அந்த மருந்து ரொம்ப தேவைப்படுது அந்த இலவசமான மருந்தை வந்து நிறைய பேர் நிறையா உதவிக்கு எடுத்துக்கிறாங்க நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது